இப்போ பார்த்தீங்கன்னா ஊட்டியெலாம் போயிருப்போம் நம்ம காலேஜ்ஜில் படிக்கிறப்போது சில கூட்டிகிட்டு போவாங்க அங்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த கார்டனிங்கெல்லாம் பார்த்தா நல்லாயிருக்கும் ப்ளஸ்ஸு அங்கே இந்த ரோஸ் எல்லாம் செடியெல்லாம் வெச்சுருப்பாங்க வித விதமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அப்புறம் சில ப சில பேர்த்தை போய் பார்த்தோம்னு வெச்சுக்கோ மாடியில் தோட்டம் போட்டிருப்பாங்க மாடியில் தோட்டம் போட்டு காய்கறியெலாம் வெச்சுருப்பாங்க நம்ம இப்போ கிராமத்தில் வாழ்கிறோம் அப்படின்னா நமக்கே தோட்டம் இருக்குதுனால் நமக்கு வேணும்ங்கிற கீரை காய் எல்லாமே தக்காளி கத்திரிக்காய் இது எல்லாம் வந்து பொறிச்சு எடுத்து போட்டு எடுத்துக்கலாம் இன்னொன்று இ கடையில் வாங்கிறது பார்த்திங்கன்னா மருந்தடிச்சு கொண்டு வருவாங்க நம்மளே ப்ரெஷ்ஷாக இருந்ததுனால் நம்ம வீட்டில் பண்ணி அப்பவே எடுத்துக்கலாம் அது ஒரு நல்லது இன்னொன்று மருந்தடிக்கிறது சாப்பிடது விட நம்ம ஸ் வீட்டிலியே சமைச்சி சாப்பிட்டுக்கறக்காக நம்ம தோட்டக் கலையில் செஞ்சுகிட்டா நல்லாயிருக்கும்